தமிழ் மொழி அப்டின்னாலே தனித்துவம் வாய்ந்த சிறப்பு மொழி தான் ஏன் அது செம்மொழிகளில் ஒன்று தான் தமிழ் மொழி தமிழ் அப்டின்னாலே நாக்கை நம்ம அழுத்தி உச்சரிப்போம் ஏன்னா அதோடய சிறப்பு ழகரம் அதுக்கான எந்த ஒரு எழுத்து எழுதணும் அப்டின்னாலே தமிழுக்கு போடுற ழ் ழா அப்படின்னு சொல்வோமில்லையா அதை நம்ம போட மாட்டோம் ஏன்னா அது தமிழுக்கே உரிய சிறப்பு ழகரம் அப்படின்றதுனால தான் சிறப்பு ழகரம் அப்படின்னு தமிழ் மொழியை சொல்வாங்க அது செம்மொழி அப்படின்னும் சொல்லலாம் சொம்மொழியாக அறிவித்திருக்காங்க தமிழ் மொழியை எந்த ஒரு மொழிக் கலப்பும் இல்லாத மொழி அப்படின்னா மட்டும் தான் செம்மொழி அப்படின்றத சொல்வாங்க அந்த மாதிரி ஒரு மொழி தான் தமிழ்மொழி எந்த ஒரு எந்த வேறு ஒரு மொழியில் இருந்து இடம்பெயராமல் இருக்கோ வேறு மொழி இந்தி உருது அந்த மாதிரி மொழியில் இருந்து என் மொழி வளரலை என் மொழி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குது அப்படின்றதுனால அதுக்கு நிறைய தனித்துவம் இருக்குது அதில் நிறைய இலக்கணம் இலக்கியம் எல்லாமே இருக்குது ஏன் திருக்குறள் திருவள்ளுவர் நிறைய விஷயத்த சொல்லலாம் தமிழ் மொழிக்கு உதாரணமாக நாலடியார் சொல்லலாம் நிறைய இலக்கணம் இருக்குது அதுக்கு தொல்காப்பியர் கூட தொல்காப்பியமே சொல்லியிருக்காரு தமிழ் மொழிக்கு இலக்கணம் அப்படின்னா எந்த பிழையும் உச்சரிப்பு பிழையும் இல்லாமல் பேசணும் அப்போ தான் இலக்கணம் கரெக்டாக வரும் ஒரு சின்ன இலக்கணம் அப்படின்றது எப்படி அப்படினா மேக்ஸ் மாதிரி ஒரு சின்ன ஸ்பெல்லிங் பண்ணிவிட்டா கூட அதில் ஹண்ட்ரட் பர்சண்டேஜ் மார்க் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இலக்கணமும் ஒரு சொல் பிழை இருந்தாலும் அது இலக்கணம் தப்பாகிடும் நம்ம எப்படி ஹண்ட்ரட் பர்சண்டேஜ் வாங்க முடியுமோ அந்த மாதிரி தமிழில் நூறு பர்சண்டேஜ் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது தமிழ் மொழியில் இலக்கணத்தில் மட்டும் தான் மேக்ஸ் எப்படியோ நூறு பர்சண்டேஜ் வாங்க முடியும் என்னால் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு தமிழ் மொழியில் இலக்கணம் என்னால் நூறு பர்சண்டேஜ் வாங்க முடியும் அப்படின்னா இலக்கணத்தால் மட்டும் தான் முடியும் வேறு எந்த ஒரு இலக்கியம் நாடகம் இலக்கியம் நாடகம் அப்புறம் அந்த மாதிரி வேறு எந்த இதுலேயும் நூறு மார்க் நம்மளால் வாங்க முடியாது இலக்கணம் அப்படின்னா மட்டும் தான் அதில் ஹண்ட்ரட் பர்சண்டேஜஸ் நம்மளால் வாங்க முடியும் அது தான் தமிழ் அதுக்கான ஒரு தனித்துவமே அது மட்டுந்தான்